ஐந்து முக்கிய தேதிகளைப்பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் என்னுடைய வாழ்வில் ரொம்பவும் மிகவும் முக்கியமான அந்த ஐந்து மறக்கமுடியாத தேதிகள் என்று பார்க்கும்போதும் முதலாவது என்னுடைய பிறந்த நாள் ஜூன் இருபத்தி நாலு நான் பிறந்த தினம் ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்று சரியாக சொல்ல முடியும்